இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கு முக்கிய ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க சின்ன சின்ன கடை வச்சிருக்குறாங்க பங்க் கடை வந்து ஜனங்க வந்து பெயிண்டிங்க்கு நிறையா பசங்க படிச்சிவிட்டு வேலை இல்லாமல் பெயிண்டிங் போய் தான் அவங்க வாழ்வாதாரத்தை தேடுறாங்க எலெக்ட்ரிசியனுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டுருக்குறாங்க பட் அது ரோடு என்ன சொல்லுறது வேலை இல்லாத ரோட்டில் போய்விட்டு எதாவது டெய்லி ஒர்க் கிடைக்குமா தேடுறேன் டெய்லி வேஜஸ்ஸாக தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உள்ள தொழிலை வந்து சுயதொழிலுன்னு இல்லாதனால வசதி இருக்குறவங்க தொழில் செய்யறாங்க எக்ஸ்சாம்பில் டெய்லரிங் பண்ணுறாங்க ரெண்டாவது ஹேண்ட் ஒர்க்கிங் பண்ணுறாங்க லேடீஸ் முக்கால்வாசி பேர் டெய்லரிங் கற்றுக்குறாங்க அப்புறம் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க டிசைனிங் பண்ணுறாங்க லேடீஸ் வேலைக்கு போகறாங்க ஆனால் ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தை நடத்துணுன்ற பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு போறப்போ இந்த ம மேன்சன் அந்த கொத்தனார் வேலைக்குலாம் போயிட்டுருக்குறாங்க கொத்தனார் வேலைக்கு போனால் அவங்களுக்கு டெய்லி வேலை கிடைக்கிது இது மாதிரி அவங்க வாழ்வாதாரத்தை தேடுகிறது விவசாயம் ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் எதாவது சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் போய் ஆயம்மா வேலை அதை கிளீனிங் வேலை செய்துவிட்டு இருக்கிறாங்க இதான் திருவண்ணாமலை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய வேலை இல்லை அதிகரிச்சு இருக்குன்னா ஆமாம் வேலையின்மை அதிகரிச்சுதான் இருக்குது இதுக்கு என்ன பரிந்துரை செய்ணுன்னா படிச்சவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கேற்ற வேலையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அவங்க தேடிக்கணும் அப்படின்றதுக்குன்னு ஒரு வழியை செய்து தர்லாம் எக்ஸாம் மேலே எக்ஸாம் எக்ஸாம் மேலே எக்ஸாம் வச்சி வச்சி நீ டிகிரி ஹோல்டர்ஸ் வித் பிஎட் எல்லாரும் கூட வேலை இல்லாமல்தான் உட்காந்துருக்குறாங்க ஏன் இந்த ப்ரப்பரேஷனுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கே பக்கத்து தனியாக இருக்க போய் அஞ்சாயிரம் மூவாயிரம் எட்டாயிரம் வாங்குறதை விட்டுவிட்டு உட்காந்து ப்ரப்பரேஷன் பண்ணணும் அப்போ வேலை கவர்மெண்ட்டு வேலை எக்ஸாம் எழுதி தான் எல்லாரும் வேலைக்கு போகணுன்னா யார் போவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் கவர்மெண்ட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா யார் முடிச்சிக்கிறாங்களோ ப்ரெசென்ஸாக அவங்கதான் போய் கோச்சிங் சென்டர்க்கு போய் உட்காந்து படிச்சு அங்கே ப்ரெசென்ஸாக அவங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முடிச்சவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினக்கிறீங்க கிளாஸஸ் ஸ்டாண்டர்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுருந்தாலும் அவங்கள பொறுத்த அளவு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எயித் ஸ்டாண்டர்ட் அப் டூ எயித் வரையும்தான் கொடுப்பாங்க அதுக்குள்ளற அவங்க எவ்வளளோ தூரம் அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அவங்க நோட் புக்கை திருத்தணும் இப்படிதான் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் காமனாக்கின பிறகு வேலை இல்லாமல் இதனால் நிறையா பேர் வித் பிஎட்டே எங்கள் ஏரியாவில் எங்கள் திருவண்ணாமலையில நிறையா பேர் வேலை இல்லமால் இருக்குறாங்க டெட்டு வச்சா நல்லது டெட்டு வச்சாதான் அறிவாளி அப்படில்லாம் இல்லைங்க டெட்டு இல்லாமல் இன்னக்கு எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணாத பிரைவேட் ஸ்கூலில் நைன்ட்டி பர்செண்ட்டேஜ் கொடுத்துட்ருக்குறவுங்களா எப்படிங்க கொஞ்சம் யோசிக்கணும் எக்ஸாம் மேலே எக்ஸாம் வச்சி லே அப்படியே என்ன எல்லா லேக் ஆனதுதாங்க மிச்சமாச்சு அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டுல்லை நிறையா அப்படிதான் இன்ஜினியரிங் முடிச்சிவிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்ஜினியரிங் தான் அப்படிலா இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எங்கேயாவது ஒரு நாலஞ்சு ஃபேக்ட்ரி தொடங்கலாம் இல்லாட்டி நர்சரி ஸ்கூலில் வந்து அங்கன்வாடிலாம் வந்து சின்ன படிக்காதவங்களுக்கு கொடுக்குற ஒரு படிச்சு முடிச்சவங்களுக்கு ஒரு வேலை தேடி தரணும் நிறையா வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரணும் கவர்மெண்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க வேறு ஒன்றும் இல்லை இதான் என்னுடைய பரிந்துரை ஒரு வாழ்வாதாரத்தை மக்களுக்கு தரணும் அப்படின்னா அதான் கவர்மெண்ட்டை நான் ஏன் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்லேந்து எங்களுக்கு கரெக்டாக சம்பளம் வந்துருங்க பிரைவேட்லந்து கரெக்டாக சம்பளம் வராது வாடகை கொடுக்காம எத்தனை பேர் அவஸ்த்தை படணும் எவ்வளோ கேள்வி கேட்டுவிட்டு வாடகை காரங்க கிட்ட கேட்குறதுக்குலா பதில் சொல்ல முடியாதுங்க ஏன் கவர்மெண்ட் வேலையை எல்லாரும் எதிர்பார்க்குறோம் எல்லாரும் கவர்மெண்ட் கொடுத்துட முடியுமா கொடுக்க முடியாதுங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு அலர்ட் பண்ணி அதுக்கான வழியை செய்ய முடியுங்க எல்லாருமே வந்து ஒரு லட்சம் சம்பளம் கொடுங்கன்னு கேட்க போகறது இல்லைங்க அவங்க தகுதிக்கேற்ற மாதிரி சம்பளம் தானுங்க தனியார் வந்து எல்லாத்தையும் உருவாக்கி தனியாரால் சம்பளம் கொடுக்க முடிய வரப்போ ஒரு கவர்மெண்ட்டால் ஏன் செய்ய முடியாது ஏன் கவர்மெண்ட் சம்பளத்தை எதிர்பார்க்குறோன்னா நாங்கள் வந்து அவமானப்படக்கூடாது கவர்மெண்ட்லந்து சம்பளம் வாங்குகிறோம் இன்னக்கு மக்கள் மனசில் அது பதிஞ்சிடுச்சு இல்லையா அவன் பிரைவேட்டில் வேலை செய்யறான் அவன் சுயதொழில் செய்யறான் அவன்கிட்ட எங்கள் சம்பளம் வரப்போது அவன்கிட்ட யார் போகறாங்க அப்படின்னு அசிங்கப்பட்றதோட ஒரு கவர்மெண்ட்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட கவர்மெண்ட்டில் வருதுன்னு ஒன்னாம்தேதி அவங்க கொடுத்துடுவான் ஐநூறுரூபா கடந்தான அப்படின்னு நம்பி கொடுப்பாங்க அதனால்தான் கவர்மெண்ட் தொழிலை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க